என் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லணும்னா நான் வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கலை பல ஸ்கூலில் படித்திருக்கேன் அதனால் வந்து நான் ஊர் ஊராக பல ஸ்கூலில் படித்ததனால எனக்கு பல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னால் வந்து இப்போ வந்து இப்போது என்கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நான் ஒன்று சொன்னால் அவங்க வந்து சிரிப்பாங்க ஏன்னால் நான் ஒரு ஒரு ஸ்கூல்லையும் படித்ததனால எனக்கு ஒரு ஒரு ஸ்கூல்லையும் ஒரு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இருக்காங்க அவங்களை பற்றிலாம் இவங்கக்கிட்ட சொன்னால் இவங்க எப்போதுமே வந்து என்கிட்ட வந்து என்னடி நீ ஒருத்தரை வச்சுக்க மாட்டியா ஒருத்தரை ஃப்ரெண்டாக வச்சுக்க மாட்டியா எல்லா யாரை பார்த்தாலும் பெஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற அப்படினு சொல்றாங்க இது ஏன்னால் நான் எல்லா ஸ்கூல்லையும் படித்ததனால நான் எல்லார்கிட்டையுமே வந்து அவ்வளோவா சீக்கிரமா அட்டாச் ஆகிடறதுனால என்கிட்ட எல்லாருமே பேசுவாங்க பழகுவாங்க இப்போது நான் வந்து ஒரு நாலு ஸ்கூல் படித்திருக்கேன்னா நாலு ஸ்கூல்லையும் வந்து ஒரு ஒரு ஸ்கூல்லையும் பத்து பத்து பெஸ்ட் ஃப்ரெண்டு பத்து பத்து நார்மல் ஃப்ரெண்டு பத்து சும்மா ஏதா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க எனக்கு அதில் மெயினாக அப்படினு சொல்லணும் அப்படினா நான் ஃபிஃப்த் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன் அங்கே வந்து ஒரு பொண்ணு தீபானு ஒரு பெண்ணு வந்து எனக்கு ஃப்ரெண்டு அவள் வந்து அப்போ எனக்கு அவ்வளவா க்ளோஸ் கிடையாது இப்போ வந்து கொஞ்சம் நாங்கள் மெச்சூர் ஆனதினால வளர்ந்ததுனால அந்த பெண்ணு வந்து எனக்கு இப்போது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எதுவாக இருந்தாலும் நான் அவள்கிட்ட ஷேர் பண்ணுறது எல்லாமே இன்னொன்று எதுவாக இருந்தாலும் வந்து இப்போது எந்த விஷயமா இருந்தாலும் நான் வந்து அவகிட்ட நான் ஷேர் பண்ணிடுவேன் அவளும் என்கிட்ட அந்த மாதிரி சொல்லிடுவா இன்னோன்று வந்து அடுத்த ஒரு ஸ்கூலில் வந்து படித்தேன் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு டூ இயர்ஸோ என்னமோ படித்தேன் அங்கே வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்போதைக்கு தான் இருந்தாங்களே தவிர இப்போது வந்து எனக்கு அப்படி யாருமே இல்லை அது சும்மா நான் அது வந்து படித்தேன் அப்படினு தான் சொல்லிக்கணும் அது இப்போ அது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே யாருமே கிடையாது எனக்கு அடுத்தது வந்து ஒரு தே ஒரு மூணு வருஷம் ஒரு ஸ்கூலில் படித்தேன் மூணு வருஷம் அங்கே படித்ததுல வந்து அங்க எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க நிறையப்பேர் கிடச்சிருக்காங்க சொல்லமுடியாத அளவுக்கு அங்கே வந்து நிறையப்பேர் கிடச்சிருக்காங்க இப்போ வந்து எனக்கு ஒரு கஷ்டம் எனக்கு வந்து ஒரு மனது கஷ்டமாக இருக்குது நான் வந்து அழுகிறேன் அப்படினா எனக்கு ஆறுதலாக வந்து பேசுறதுக்கு நிறையப்பேர் இருக்காங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து நான் லெவன்த் டுவல்த்து ஒரு ஸ்கூலில் படித்தேன் அங்கே வந்து எனக்கு ரெண்டு பெஸ்ட் க்ரோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க க்ளோஸ் ஃப்ரெண்ஸ் கிடச்சிருக்காங்க அதில் வந்து இப்போ நான் காலேஜ் வந்ததினால ஒரு பெண்ணு என்கிட்ட பேசறதில்லை ஒரு பெண்ணு வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கா இப்படி வந்து நான் கஷ்டமாக இருக்கும் போது நான் பேசணும் நான் வந்து ஒரு ஆள் தேடுகிறேன் அப்படினா எனக்கு நான் இப்போ நிறைய ஊர் ஊராக தாண்டி வந்ததினால வந்து நிறையப்பேர் கிடச்சிருக்காங்க சொந்தங்கள் நிறையப்பேர் கிடச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும்